லாஸ்ட் டைம் நான் வாங்கின அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன் வீக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ண வாஷ் பண்ண அதில் இருக்க கலர்லாம் ஃபேட் ஆயிடுச்சு வெயில் அடிக்கிறதனால கிளாத்தே ஒரு மாதிரியாயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் நல்லா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் அந்த டிசைன்லாம் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு கலரே சரியில்ல ஜீன்ஸ் பேண்ட்டு அப்போ நல்லா அப்போ நல்லா வாங்கும் போதே நல்லா இருந்துச்சு அப்புறம் போக போக நல்லா இல்லை துவைக்க துவைக்க